தமிழ்நாட்டில வந்து மக்கள் தொகை வந்து கால போக்கில் பார்த்தின்னா ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு இது வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இதனால் பார்த்தின்னா நிலப்ப நிலத்தில் பார்த்தின்னா அதிக வீடுகள் வந்து வருது இதனால் வந்து இப்போ கிராமப்புறங்கள்லாம் வந்து நகரமாக வந்து மாறுது அதுல்லாமல் விவசாயம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது இதில் பல மக்கள் வந்து அவங்க வாழ்ந்த ஊருலேருந்து வேறு இடத்துக்கு வந்து புலம் பெயர்றாங்க இதனால் வந்து வேலைவாய்ப்புகள் அப்புறம் மருத்துவ சேவை எல்லாமே வந்து கம்மியாவுது இதனால் வந்து பார்த்தின்னா அரசு வந்து பல திட்டங்களை வந்து அறிவித்துள்ளாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற திட்டமும் வந்து முதலமைச்சர் வந்து திறந்து வைத்தார் அந்த மாதிரி இதை வந்து அனைவரும் வந்து கடைபிடிக்க வேண்டும் என்ன இரண்டு குழந்தைகள் மேலே வந்து பெற்றெடுக்குறது வந்து நாட்டுக்கு நாட்டு மக்கள் தொகையை வந்து இன்னும் வந்து அதிகரிக்கும் அதனால் பல்வேறு இன்னல்கள் வந்து நம்ப சந்திக்கப்படும் மாரி இருக்கும்